முன்னெலாம் நம்ம காசு வந்து பாக்கெட்டில் வச்சா ஐயையோ பாக்கெட்டில் வச்சிட்டு எங்கேனா மிஸ் பண்ணிடுவோமே மிஸ் பண்ணிவிட்டு அப்புறோம் திருடனுங்க வந்து நம்ம வந்து பிக்பாக்கெட்டு அடிக்கிறாங்க நம்ம காசு எங்கேனா தொலச்சு போயிடுவோம் நான் பர்ஸ் எங்கேனா மிஸ் பண்ணிடறோம் அந்தமாதிரி ஆனால் இப்போ இருக்கிற தொழில் நுட்பத்தில் இப்போ நம்ம கிட்ட போன்பே இருக்குது ஜிபே இருக்குது பேடிஎம் இருக்குது நிறையா இணையதளம் மூலமா நம்ம காசை பரிமாற்றம் செய்ய செஞ்சிக்க முடியுது அப்புறோம் நம்ப விவசாயம் பண்ணுறது கூடம் அப்போதெலாம் ஆள் நிறைய தேவை இப்போ விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் மிஷினே வந்துடுச்சு இப்போ ஒரு நாற்று நடனும்னா கூட மிஷினு இருக்குது அறுவடை செய்வறதுக்கு மிஷினு இருக்குது அந்த நெல்லை சாகுபடி பண்றதுக்கு மிஷினு எல்லாத்துக்கும் மிஷின் இப்போ இந்த உலகமே தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் மனு மனுசங்க இன்னும் இப்போ நம்ப விசிறி விசுருறோம் அது நம்ப அப்போதெலாம் காத்தாடி கையில் இருக்கும் இப்போ சுச்சு ஃபேன் அவ்வளோதான் தொழில்நுட்பம் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தொழில்நுட்பம் இல்லாமல் இந்த உலகோம் இயங்கவே முடியாது அந்தமாதிரி ஆயிடுச்சு ஆனால் தொழில்நுட்பம் நம்ப வாழ்நாளில் மிகவும் ஒரு பயனுள்ளதாக தான் அமையுது